தஞ்சாவூர் மாவட்டத்தில் முக்கியத் தொழில் தொழில்கள் மற்றும் பொருளாதார ஊக்கங்கன்னா நிறையா இருக்குது விவசாயம் விவசாயம் வந்து தஞ்சாவூரில் நிறைய பண்ணுவாங்க ஆனால் விவசாயம் வந்துட்டு தஞ்சாவூரோடய நெற்களஞ்சியம் அப்டினு சொல்லுவாங்க எப்போதும் நெல் விளையிற பூமி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்துட்டு மாந்தோப்புகள்னா மாமரம் வந்து மா மாமரம் வந்துட்டு ஒன்று வந்து சின்னசின்னதாக கன்னுலாம் வச்சி போகிற கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி இடைவெளி விட்டு நமக்கு வந்துட்டு அந்த மாங்கன்னு வந்து வைப்பாங்க அதுக்கு வந்துட்டு அதுக்கு நிறைய தண்ணி பாய்ச்சிறது அந்தமாதிரி யாருக்கு அந்த பூச்சிலாம் வராமல் அந்த அதுக்கு அந்த உரம் அது அது எப்படி வளர்ணுமோ அதுக்கு அதுக்கான அந்த உரம் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் போட்டு அதை வளர்ப்பாங்க அது வளர்ந்ததுக்கப்பறம் அது மாங்காய் மாங்காய் பறித்து மார்க்கெட்டு அந்தமாதிரி இடத்துக்குலாம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சேல்ஸ் ஆகும் இவங்களுக்கும் அதுலேருந்து கொஞ்சம் காசு வரும் அப்புறம் வந்துட்டு இதுலேயே அந்த பழுக்க வச்சி மாம்பழமாக விற்கிறவங்களும் இருக்காங்க அந்த மாரி மாம்பழம்லாம் நிறையா யூஸ் ஆகும் ஏன்னா நிறைய பேருக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு மாம்பழமாக கொடுப்பாங்க மாம்பழம் வந்துட்டு ஜூஸ் போடவும் நிறையா யூஸ் பண்ணுவாங்க அந்த கடையில் ஜூஸ் கடையிலலாம் மாம்பழம் நிறைய பேரு வாங்கிப்பாங்க ஏன்னா அந்த மாம்பழம் வந்து ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும் அதனால் வந்துட்டு மாம்பழம் நிறைய பேரு வாங்குவாங்க விவசாயம் சார்ந்தது தான் விவசாயம் வந்துட்டு விவசாயத்தில் நிறைய பண்ணுவாங்க அரிசி அரிசி போ நெல் போடுறது அதில் நெல் நிறையா இருக்குது சம்பா அந்தமாதிரியலாம் நிறையா ஊர் அந்த நெல்லுக்கு உரம்லாம் போட்டு அதை நல்லா வளர்ப்பாங்க அதுக்கப்புறம் மீன்பிடித்தொழில்னா மீன் பிடிக்கிறது வந்து கடலில் வந்துட்டு மீன் பிடிப்பாங்க அதெலாம் வந்துட்டு நிறையா மீன்லாம் கிடைக்கும் கடலில் மீன்பிடிச்சால் அதுமாதிரி ஆற்றுல மீன் பிடிப்பாங்க ஆற்றுல வந்துட்டு வலைப்போட்டு மீன்லாம் பிடிப்பாங்க நிறையா வகை மீன்கள்லாம் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன சின்ன சின்ன இதுமாதிரிலாம் வந்துட்டு சின்ன சின்ன குளங்கள்லெலாம் மீன் பிடிப்பாங்க அதெல்லாம் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து நிறையா இருக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதெலாம் நெறைய தொழிலாக பண்ணிகிட்டுருக்காங்க